இருக்குக்கா இருக்கா எதுவும் புதுசு

ஆ சரிங்கக்கா என்னென்ன கீரை வச்சிருக்கீங்கள்

முருங்கக்கீரை இந்தமாதிரி கீரைலாம் இருக்காங்கக்கா ப பாலக்கீரை எனக்கு டெய்லியும் டெய்லியும் ஒரு ஒரு கீரையில் ரெண்டு ரெண்டு கட்டு கொடுத்துருங்க

ஆ ஆ சரிங்கக்கா இது கொழந்தைகளுக்காக கொடுக்குறது ஒரு இதுமாதிரி வச்சு டிரஸ்ட்டு மாதிரி நடத்துகிறோம் ஸோ ஃப்ரஷ்ஷான கீரைதான் எங்களுக்கு வேணும் அதுதான் உங்கள் கீரை எல்லாம் நல்லாயிருக்குன்னு சொன்னாங்கள் ஆ நான் டி ஆ சே ஆ சரிங்கக்கா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நான் டெய்லி கால் பண்ணி என்னென்ன கீரைன்னு உங்களுக்கு லிஸ்ட்டு கொடுத்துட்றேன் எனக்கு டெய்லி வந்து ஷார்ப்பாக ஃப்ரஷ்ஷாக புடுங்கினோன்னே எங்களுக்கு வந்து டெலிவரி பண்ணிடுங்கக்கா எல்லாத்துலேயும் ஒரு மூணு மூணு கட்டு கொடுத்துருங்கக்கா ரெண்டு கீரையிலேயும் ம் ஆமாங்கக்கா ஆ சரிங்கக்கா